நான் வந்து போன வாரம் பார்த்தீங்கன்னா ஊட்டி வரையில் போனேன் அப்போ வந்து என்னை என் என்னுடைய சொந்தக்காரங்களுக்கு வந்து நான் எங்கே இருக்கேன் என்னென்னு அடிக்கடி அவங்களுக்கு சொல்கிற மாதிரி இருந்துச்சு அப்போ எனக்கு திடீர்னு ஒரு சந்தேகம் வந்துடுச்சி என்னோடய செல்ஃபோனில் வந்து பேசுகிறதுக்கான காசு இருக்கா என் என்னென்னு தெரியலயே அப்படின்னு நான் உடனே வந்து செல்ஃபோனில் இருந்து அந்த செல்ஃபோனில் எவ்வளோ இருக்குது என்னென்னு தெரிஞ்சிக்கலான்னு அந்த செல்ஃபோன் கம்பெனிக்கு நான் ஃபோன் பண்ணேன் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபோன் பண்ண உடனே எடுத்து என்ன உங்களுக்குத் தேவை என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டாங்க நான் இந்த மாதிரி என் செல்லில் வந்து நிலுவைத் தொகை எவ்வளோ இருக்குது என்னென்னு எனக்குப் பார்த்து சொல்ல முடியுமா உங்களால் எனக்குக் கொஞ்சம் உதவுங்கள் அப்படின்னு நான் சொன்னேன் அங்கே ஆப்போசிட்டில் இருந்த கஸ்டமர் எடுத்து உங்களுக்கு வந்து போதுமான காசு இருக்குது நீங்கள் தாராளமாக பேசலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல முறையில் பேசினாங்க அவங்க பேசின விதம் எனக்கு ரொம்பப் பிடிச்சிருந்துச்சி